இப்போ எல்லா ஸ்கூல் காலேஜ்ஜிலயுமே க்ரௌண்ட் இருக்கும் ஏன்னால் இந்த க்ரௌண்ட் பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஜாலியாயிருக்கும் ஏன்னால் வந்து நம்ம விளையாடணும் ஓடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் கிரௌண்டை பார்த்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்டில் வரது ரன்னிங் தான் ஞாபகம் வரும் எங்கள் ஸ்கூலில் இருந்து எப்பவுமே வந்து க்ரௌண்ட்டில் இப்போ ரன்னிங் கம்பட்டிஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி நம்ம ஓடும் போது நம்மளோட மன நில எப்படி இருக்கும்ன்னா அது ஓடி முடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு அவ்வளோ ஜாலியாக அதை ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அது ரெண்டாவது பட்சம் நம்ம அதில் பார்ட்டிஸ்பேட் பண்ணுணோமா அதுக்கு வந்து நம்ம பாடி ஒத்துழைச்சிச்சா அது முடிச்சுட்டு வரும் போது நமக்கு ஒரு ஸ்வெட்டும் ஒரு மூச்சு வாங்கிறது இருக்கும் பார் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே அந்த ஸ்வெட்டாகும் போது எப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த பேட் கொலஸ்டரால் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிருக்கும் நமக்கு வந்து இந்த மைண்ட்டும் வந்து அப்படியே ரொம்ப ஃபிரெஷ்ஷாயிருக்கும் அப்படியே இந்த விளையாடிகிட்டு வந்தோம்ன்னா நமக்கு முன்னாடி என்ன ரொம்ப பேட் நம்ம நெகட்டிவாக நிறைய விஷயம் யோச்சியிருப்போம் அதுவுமே நம்ம விளையாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே சுத்தமாக டோட்டலாக போயிருக்கும் அப்போ நமக்கு தோன்றது எல்லாமே ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி மட்டும் தான் அதனால் தான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறேன் ஒரு ஓடி விளையாடு ஓடி விளையாடுன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு வரும் போது நம்ம மைண்ட் மட்டும் இல்லை உடம்பும் வந்து ரொம்ப ப்ரெஸ்னஸ்ஸாயிருக்கும் இப்போ தூங்கிறதாருந்தாலும் சரி நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நம்மளும் ஃபுல்லாக கான்சண்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும் அதனாலேயே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன் ரன்னிங் காம்பட்டீஷன் போய்ட்டு வந்தாலும் சரி ஒவ்வொரு ஒரு ஹண்ட்ரேட் மீட்டராக இருக்கட்டும் டூ ஹண்ட்ரேட் மீட்டர் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம கொஞ்சம் தூரம் ஓடிவிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ அன்னிக்கி அந்த காலைலேயும் சாயிந்தரமும் நம்ம அதை பண்ணோம்னால் நம்மளோட ஃபுல் டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாயிருக்கும் அது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை பீல் பண்ணுங்க